ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் ஆமாம் ஆமாம் மேடம் ஆ சரி மேடம் போகலாம் மேடம் என்னிக்கு போகணும் எப்போது போகணும் நாளைக்கு காலைலேயா ஓகே ஓகே மேடம் ஃப்ரீயாக தான் இருக்கும் நாளைக்கு காலையில் போகலாம் மேடம் ஆறு பேருக்குனால் கொஞ்சம் அமௌண்ட்டு கூட டவேரா இருக்குது மேடம் இங்கேயிருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் மேடம் போகிறத்துக்கு ஒன்லேருந்து ஒன் ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது அங்கே தான் கேட்கணும் மேடம் ஒரு டுவெல் ஓ கிளாக்குக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஆஃப்டர் லெவன் தான் ஆஃப்டர் ச சிக்ஸு தான் திறப்பாங்க ஃபைவ் ஓ க்ளாக்குக்கு மேலே நீங்கள் அதுக்கப்புறம் வேறு தூரமாக போகிறாப்ல இருந்துச்சுனால் கிலோமீட்டரு அதுவரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு ஒன் டே சா சார்ஜு தான் பண்ணுவோம் சரி சரி மேடம் ஒன் டேனால் மூவாயிரத்து ஐநூறு ரூபா வரும் மேடம் அப்புறம் ஆமாம் ஆமாம் மேடம் டூ தௌசண்ட் ஆகுது அட்வான்ஸ் கொடுத்துடுங்க ஜிபே நம்பர் இப்போ கால் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த நம்பர் தாங்க சரி சரி மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக சரி மேடம் கண்டிப்பாக மேடம் ஆ நான் வருவேன் கண்டிப்பாக நான் தான் வருவேன் ஓகே ஓகே தேங்க் யூ